நான் எப்போதும் முணுமுணுக்கிற ஒரு பாட்டு என்னனால் அது கனவே கனவே சாங்தான் எதுக்குனால் நான் வந்து லவ் ஃபெயிலியர் ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்போது லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டை வந்து நிறையா தடவை கேட்பேன் அந்தன்னப் பாட்டு நிறையா தடவை கேட்கும் போதும் ஒரு ஃபீலாக அது ஒரு எப்படி சொல்வது ஒரு மாதிரியாக ஒரு உணர்வு தரும் ஸோ அந்த பாட்டை வந்து நிறையா தடவை பாடுவேன் ஸோ அந்த பாட்டு வந்து நான் எப்போ கேட்கும் போதெலாம் ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எப்போ நான் பாட்டை கேட்குறனோ இல்லை சும்மா எங்கேயும் வேடிக்கை பார்த்துருந்தாலோ அந்த பாட்டைதான் முணுமுணுத்துன்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா பாட்டு இருக்குது இதில் அந்த பாட்டில் அது அந்த பாட்டெலாம் சொல்ல வேணாம் இருந்தாலும் இந்த பாட்டுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ கனவே கனவே இதுதான் நான் எப்போவுமே முணுமுணுத்துனுக்கிற ஒரே பாட்டு